எங்கள் ஊரு நாகப்பட்டினத்த பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து சிறு சிறு தொழில் சார்ந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க பெரிய தொழில் செய்கிறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க இதில் இந்த சிறு சிறு தொழில்கள் வந்து இந்த கலைகள் கூத்துகள் இதெல்லாம் வந்து இங்கே நிறையா நடக்கும் ஊர் திருவிழா அப்போ வந்து இசையாக இருக்கட்டும் பாடலாக இருக்கட்டும் நடனமாக இருக்கட்டும் இல்லை நாடகமாக இருக்கட்டும் எல்லாமே வந்து இங்கே நல்லா விமரிசையா தான் நடந்துக்கிட்டு இருக்கும் கைவினை பொருட்களான இந்த சிப்பிகளை எடுத்து அலங்கார பொருட்கள் செய்கிறது அப்புறம் களிமண்ணை எடுத்து மண் பானைகள் பொம்மைகள் இதுலாம் போன்ல வந்து செய்யறது அப்புறம் துணி வந்து தரிக்கிறது நூல் தரித்து ஆடையை வந்து கொண்டு வரது இந்த மாதிரி தொழில் வந்து இங்கே நிறைய பேர் செய்கிறாங்க ஊரில் பாதி பேருக்கு மேல் செய்கிற விஷயம் இது எல்லாம் இது இல்லாமல் இன்னும் நிறைய தொழில்கள் இருக்குது மீன் பிடி தொழில்கள் இருக்குது வலை பின்னுறது இருக்குது சமையல் தொழில் இருக்குது இன்னும் நிறைய செஞ்சுக்கிட்டே தான் இருக்காங்க இப்போ இருக்கீற ஊர் மக்களில் வந்துட்டு நிறைய பேர் வந்து வெளியூரில் போயிட்டு வேலை பாக்கணுமா அப்படின்னு யோசிச்சிக்கிட்டு எல்லோருமே வந்து உள்ளூரிலேயே இருந்து இருக்கிற வேலைகளை நல்லா சிறப்பாக செய்கிறாங்க எங்கள் ஊரில் எப்போதுமே திருவிழா அப்படின்னு வந்துருச்சு அப்படின்னா அதுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னடியே இந்த தச்சு வேலையாக இருக்கட்டும் மண் பொருட்கள் செய்கிறதா இருக்கட்டும் கைவினை பொருட்களாக இருக்கட்டும் எல்லாமே வந்து செஞ்சு விற்கிறத்துக்கு ரெடியாக ரெடி பண்ணிட்டு இருப்பாங்க ஊர் திருவிழா வந்தால் போதும் எல்லாமே நம்ம பாக்கலாம் சுற்றி பாக்கற எல்லா இடத்துலையுமே நமக்கு என்னென்ன வேணுமோ அது அப்படியே வந்து கிடச்சிடும் அந்தளவுக்கு செய்வாங்க மலர்களை வந்து பறித்து கோர்த்து மாலையாக செய்யறதாக இருக்கட்டும் இல்லை பிளாஸ்டிக்லேயே மலர்களை செஞ்சு அலங்கார பொருட்கள் விற்கிறதா இருக்கட்டும் இது போல நிறைய விஷயங்கள் இருக்குது எங்கள் ஊர் எப்போதுமே எல்லாத்துலேயுமே பெஸ்ட்டாக தான் இருக்கும்